எங்களோடய உள்ளூர் மொழியில பார்த்திங்கன்னா நாங்கள் விரும்பி பார்க்குற டிவி சேனல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் டிவி விஜய் டிவியில் போடுகிற நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சூப்பரானதாக இருக்கும் அதை எப்படி சொல்கிறதுனா விஜய் டிவிக்கு உள்ள அந்த நிகழ்ச்சி போடுகிறதுக்கே தனி ரசிகர் பட்டாளமே இருக்குதுங்க அவங்க போடுகிற நிகழ்ச்சி எல்லாம் சூப்பராக இருக்குங்க அவங்க தொகுத்து வழங்குகிறது அவங்க பேசுகிறது அப்றம் விஜய் டிவி ஷோஸில் வந்து இருக்கிற கேமு அதல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்குதுங்க அப்புறம் வந்து யூடியூப் சேனல்லாம் இருக்குங்க அந்த யூடியூப் சேனல் அதில் போடுகிற நிகழ்ச்சிகள் அதல்லாம் சூப்பராக இருக்கும் யூடியூப் சேனலில் அந்த குக்கிங்கை பற்றி நிகழ்ச்சி போடுவாங்க அந்த விளையாட்டு சம்மந்தப்பட்டது கேமு மொபைல் கேமிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் போடும் போது சூப்பராக இருக்கும் அப்றம் பிற மொழிகள் வேறு லாங்குவேஜில் பார்த்திங்கனா வச்சுங்க நான் வந்து எந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் பார்க்க விரும்புகிறதில்லைங்க அவ்வளோக்கா தமிழில் மட்டும் தான் எல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டுந்தாங்க